நாங்கள் எங்கள் ஊரில் பொங்கல் தீபாவளி நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் கொண்டாடுவோம் தீபாவளிக்கு நாங்கள் ட்ரெஸ்லாம் எடுப்போம் இங்கே எங்கள் ஊரில் கடைகள் எதுவுமே கிடையாது நாங்கள் ஏரலுக்கு தான் போவோம் பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு போவேன் அதற்கே ஒரு பட்ஜெட்டாயிரும் நிறையா செலவாகும் அப்புறோம் வீட்டில் நல்லா பலகாரயெல்லாம் கு செஞ்சு சாப்பிட்டு நல்லா மட்டன் சிக்கன்லாம் எடுத்து நல்லா வச்சு சாப்பிட்டு தீபாவளி நல்லமாதிரி கொண்டாடுவோம் அதற்கு அப்புறோம் பொங்கல் நிகழ்ச்சி வரும் பொங்கல் நிகழ்ச்சி வரதுக்குள்ளே பொங்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னக்கூட்டியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வெள்ளைடிச்சி எல்லாம் பாத்திரம் எல்லாம் எல்லாத்தியும் கழுவி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி சாமி கும்பிட்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம் அப்புறோம் பொங்கலுக்கு முதல் நாளே வீட்டில் நல்லா அலங்காரம்லாம் பண்ணி பூவு அதெல்லாம் போட்டு வரஞ்சு பெயிண்டுலாம் அடிச்சி நல்ல நீட்டாக ஆக்கி மறுநாள் பொங்கல் அன்னைக்கு காலையில் எழந்துருச்சி குளிச்சிவிட்டு பொங்கல் வச்சு சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு நல்லா சா சாப்பாட்டெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பொங்கல் கொண்டாடுவோம் பொங்கல் விள்ளாட்டு நிகழ்ச்சிலாம் நடக்கும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு நடக்கும் அது வி அஞ்சு ஆறு நாளைக்கு நடக்கும் பிள் டான்ஸ்லாம் ஆடுவாங்க பையன்கெல்லாரும் சேர்ந்து நல்லா ஆடுவாங்க நல்லப்படியாக கொண்டாடுவோம் நிகழ்ச்சிய அஞ்சாறு நாளைக்கு அப்புறோம் ப்ரைஸுலாம் கொடுப்பாங்க நல்லாருக்கும் பிள்ளைங்க நான்தான் என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே மேக்கப்பு ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு விடுவேன் ஏன் பிள்ளைங்களாம் நல்லா எல்லாம் நிகழ்ச்சிளியும் செ இருப்பாங்க அப்புறோம் அதற்கு அப்புறோம் பார்த்தா விநாயகர் சதுர்த்தி இந்த சரஸ்வதி பூஜை அந்த மாதிரி நிகழ்ச் இந்த மாதிரி இதெல்லாம் வரும் எல்லாமே வரும் அதற்குலாம் நாங்கள் நல்ல எல்லாம் சாமிலாம் நல்லா கும்பிடுவோம் வீட்டில் சாமிகளுக்கெல்லாம் செஞ்சு படைச்சு சாமி கும்பிடுவோம்

அப்புறோம் என்னது என்ன நிகழ்ச்சி அவ்வளோதான் அது இந்த இந்துக்கள் பண்டிகைக்கு வர எல்லா இதுவுமே இப்போ கொண்டாடுவோம் பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து நல்லா கும்பு கொண்டாடுவோம் பொங்கல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல்லாம் கொண்டாடுவோம் அவ்வளோ தான் பொங்கல் வந்து ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு இருக்கும் கரும்புலம் நல்லா பிள்ளைகளு தின்றுட்டு நல்ல விள்ளாட்டு விள்ளாடுவாங்க போட்டிலாம் சேர்ந்து நல்லா போட்டிலலாம் ஜெயிப்பு ஜெயிக்கிறதுக்காக ரொம்ப மும்பரமாக விள்ளாடுவாங்க எல்லாம் பிள்ளைகளும் அது ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு நடக்கும் அது நிகழ்ச்சி நடக்கும் போது ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அப்புறோம் வேறு கோயில் கொடைகள் வரும் கொடைகள் வரும்போதும் அப்படிதான் அந்தமாதிரி தான் கெடாலாம் வெட்டுவோம் அதற்கு முத நாளே போய் ட்ரெஸ்லாம் எடுப்போம் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுப்போம் அன்னைக்கு ஊரே நல்லா சூப்பராக சிறப்பாக இருக்கும் நல்லா நல்லா பிள்ளைங்கள்லாம் இப்போ முத நாளே நல்லா ஜம்முன்னு தலை பூ தலைகளெல்லாம் கட்டி பூலாம் வச்சு நல்லா அந்த அந்த கோயில் கொடை வந்துவிட்டாலே அந்த ஊருக்கு ஒரு ஒரு புது சிறப்பாயிரும் அந்தமாதிரி நல்லா ஜம்முன்ருக்கும் அது அதற்கு அப்புறோம் பொங்கல்லாம் வைப்பாங்க கெடா வெட்டுவாங்க மறுநாள் மட்டன் சாப்பாடு அது சூப்பராக இருக்கும் கோயில் கொடை வரும்போது அந்த முளைப்பாரிலாம் எடுப்பாங்க முளைப்பாரி சுற்றுவாங்க அது நல்லா இருக்கும் செமையாக இருக்கும் கோவில் கொடையும் நல்லா இருக்கும் அப்புறோம் கோயில் கோயில் கொடைக்கு பையன்கள்லாம் நல்லா ஜாலியாக சந்தோஸமாக சண்டை ஒரு ஒரு பக்கம் சண்டை வந்தாலும் ஒரு பக்கம் நல்லா சேர்ந்து ஆடுவோம் ஆட்டம் பாட்டம்மா நல்லா ஓ ஹோன்னு இருக்கும் நல்லபடியாக சூப்பராக இருக்கும் எல்லாம் நிகழ்ச்சியுமே பிறகு இந்து இந்துக்கள் இந்துக்கள் நிகழ்ச்சியுங்கும் போது எல்லாமே நல்லா நல்லா இருக்கும் கோயில் கொடை பொங்கல் தீபாவளி இந்தமாதிரி நிகழ்ச்சிகெல்லாம் சூப்பராக இருக்கும் கொண்டாடுவோம் நல்லா முக்கியமாக சின்ன பிள்ளைங்கெல்லாம் நல்லா சந்தோஸமாக இருக்கும் அவ்ளோ தான்